இந்தக்காலத்தில் எல்லோரும் எல்லோரும் சம்பாதிச்சி வச்சு என்ன தான் ஓடி ஓடி ஒழச்சாலும் இன்னுமே வந்துட்டு சிலப்பேர் பொருளா பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யுற விதமாக சேலத்தில் நிறையா தொண்டு நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு வந்து வ வருகிறது அதில் வந்துட்டு ஒரு சில விஷயம் யா சன் தொண்டு நிறுவனம் லோட்டஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்தமாதிரி சில நிறுவனங்களெலாம் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பை கொடுத்துக்குட்டேதான் வந்துட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொது மக்களும் அதை அந்த அப்படிப்பட்ட பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் வந்திட்ருக்காங்க இதை நான் சேலத்தில் ரொம்ப காமனாக பார்த்த ஒரு விஷயோந்தாங்க சேலம் என்றைக்குமே இந்தமாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் தவறினதே இல்லைங்க